ஹலோ ஆன் சொல்லுங்கள் ஓகே ஓகே இப்போ நீங்கள் இந்த ஊர் தானுங்களா இந்த இந்த இந்த இந்த ஊரில் தான் உங்களுக்கு அட்ரெஸ் இருக்குங்ளா ஓகே ஓகே சார் நீங்கள் அப்போ வந்து நீங்கள் உங்களோட பேன் கார்டு எடுத்துக்கணும் பேன் கார்டு வச்சுருக்கீங்ளா ஓகே பேன் கார்டு எடுத்துக்கோங்க சார் அப்புறம் வந்து உங்களோட ஆதார் கார்டு ரெண்டு ஃபோட்டோ ஓகேங்ளா இது மட்டும் இருந்தாவே போதும் நாங்கள் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம் இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டெப்பாசிட் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இப்போ யாருக்கு ஓபன் பண்ணுறதில்ல அதனால் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரெட் டெப்பாசிட் பண்ணி தான் நீங்கள் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம் ஓகேங்ளா நீங்கள் நீங்கள் எல்லா டீட்டெய்ல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டூ ஆர் த்ரீ டேஸ் தான் வந்துட்டு அக்கவுண்ட் வந்து ஓபன் ஆகிடும் வித் ஏடிஎம் கார்ட்டோட நாங்கள் ப்ரோவைட் பண்ணிடுவோம் இப்போ எதுவும் கையில வச்சுருக்கீங்ளா சார் இப்போ நீங்கள் நாங்கள் ஃபாம் அட்டெண்டர்கிட்ட கொடுங்க அப்படிங்ளா சரி ஓகே ஓகே ஆன் ஓகே சார் நீங்கள் அதுக்கு வந்து கரெக்ட்டாக ரெண்டு ஃபோட்டோ ஒரு பேன் கார்டு ஆதார் கார்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அக்கவுண்ட் வச்சுருக்கீங்ளா சார் ஏன்னா ஒரு ஜாமின் சைன் போடணும் அப்படிங்ளா சரி ஓகே சார் நீங்கள் அவங்களே அவங்கள்கிட்ட ஒரு சைன் மட்டும் அவங்களை அழைச்சிட்டு வர முடிஞ்சா அழைச்சிட்டு வாங்க அப்படி இல்லைனா இந்த ஃபாம்மை எடுத்துட்டு போய்ட்டு ஒரு சைன் மட்டும் வாய்ண்டு வந்துருங்க சார் ஏன்னா ஒரு ஜாமீன் சைன் கண்டிப்பாக வேணும் அழைச்சிட்டு வரீங்ளா ஓகே ஓகே சார் ஓகே சார் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் நீங்கள் வரும் போது ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே சார் தேங்க் யூ சார்